என்னுடைய மறக்க முடியாத பைக்கிங் அனுபவம் என்னன்னால் நான் வந்து முதமுதலில் பைக்கில் வந்து என் நண்பனோடு கொடைக்கானலுக்கு போனேன் கொடைக்கானலுக்கு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன் வந்து என் வாழ்க்கையில நான் இவ்வளோ மகிழ்ச்சியா இருந்ததில்லை ஏன் நா இவ்வளோ மகிழ்ச்சியாகருந்தேன்னா அதுதான் என்னோடய முதல் பயணம் நான் வந்து பைக்கில் செல்வது அதனாலே ரொம்ப மகிழ்ச்சியாவும் ஆர்வமாகவும் இருந்தேன் நான் வந்து என் நண்பனோடு கொடைக்கானலுக்கு போனோம் கொடைக்கானல் இங்கிருந்து காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி அங்க வந்து பத்து மணிக்கெலாம் நாங்கள் போயி சேர்ந்தாச்சு போயி நம்ம இருக்கிற இடங்களெலாம் சுற்றி பார்த்தேன் அங்கே இருக்கற குணா குகை பைன் காடுகள் டால்ஃபின் நோஸ் இதுமாதிரி ஏகப்பட்ட இடங்கள் நல்லா இருந்துச்சு அதுமட்டுமில்லாமல் பூம்பாறைங்கற ஒரு கிராமம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமாக இருந்துச்சு இது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு இந்த பைக்கில் செல்லும்போது பல வகையான இயற்கை காட்சிகளை பார்த்தேன் அதே சமயம் பல பலவிதமான மக்களை பார்த்தேன் அவங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு நான் நிறையா கற்றுக்கிட்டேன் நான் அங்கே உள்ள சாப்பாடை வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் அங்கே எப்படி இருக்கும் நம்ம ஊரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உண்மையை சொல்லணும்னால் நம்ம ஊர் சாப்பாடுதான் நம்மளுக்கு எப்போயுமே பிடிக்கும் மற்ற ஊரில் போய் சாப்பிடுறதுக்கு பிடிக்காது அதே மாதிரிதான் எனக்கும் இருந்துச்சு அதே சமயம் இது வந்து என் என்னோடய மனதுக்கு வந்து மிக நெருக்கமாக இருந்துச்சுன்னால் என்னோடய முதல் பயணம் பைக்கில் செல்வது அதனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் அதுவும் எனக்கு பிடிச்ச கொடைக்கானலுங்கிற ஒரு ஊருக்கு போனேன் அங்கே வந்து ஏகப்பட்ட இடங்களை பார்த்தேன் அங்கே போய் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கினோம் அங்கே உள்ள சாப்பாடு கேம்ப்ஃபயர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க டான்ஸ்லாம் பண்ணிணோம் நிறையா எனக்கு அனுபவம் கிடச்சிச்சு அதே சமயம் நான் இயற்கையை வந்து பாத்து ரசித்தேன் நாங்கள் போகும்போது அங்கே உள்ள சுற்றுசூழலெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு வானிலையும் நல்ல அருமையாக இருந்துச்சு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு இதுதான் என்னோடய மறக்க முடியாத ஒரு பைக்கிங் அனுபவம் இது வந்து எனக்கு ஒரு மனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு